நான் வந்து துணிக்கடை வச்சுருக்கேன் நான் வெளியில் மார்க்கெட்லேருந்து தான் வாங்குகிறேன் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து ஒரு ஸேரீ வாங்குகிறேன் அப்படின்னா அதை வந்து நான் ஐந்நூறுரூபா ரேட்டில்தான் விற்கிறேன் ஆனால் அந்த ஐந்நூறுரூபா ரேஞ்சுக்கான ஸேரீ அது வரதில்லை ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நம்ம வந்து யூஸ் பண்ணாவே அது மறுபடியும் தூக்கி போடுகிற நிலமைக்கி போய்விடுது ஆனால் எங்கள் மாமா வந்து த துணி நெய்கிறாங்க அவங்க ஒவ்வொன்றும் பார்த்து நெய்யும்போது அதோடய டிசைனு அதோடய குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்குது அவருக்கு வந்து அந்த பத்து ரூபாய் வருமானம் வந்தால் கூட அது மனது திருப்தியாக இருக்குது நானும் என் பையனுக்கு வந்து ஒரு சொட்ரு பின்னினேன் அவன் வயிற்றுல இருக்கும்போது ஒன்று ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து பார்த்து தான் செஞ்சேன் மறுபடியும் அவனுக்கு அதை போட்டு அழகு பார்க்கம்போது இதை நாம் செஞ்சோமே அப்படின்னு நினச்சி அது எனக்கு ரொம்ப மனது திருப்தியாக இருந்தது அது இன்னும் அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்துலையும் அது அப்படியே தான் நல்லாயிருக்கு என்னோடய சின்ன பையனுக்கும் தான் அதை நான் யூஸ் பண்ணுறேன் அதனால தான் மக்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ரெடிமேட் துணியை யூஸ் பண்ணாமல் துணி நெய்கிறதாலருந்து வாங்கி போட்டாக்கால் நல்லாயிருக்கும் அதோடய விலை அதிகம் தான் இருந்தாலேயும் அது நல்ல லைஃப் வருது அப்படின்றதனால அவங்க அதை தேடி போகிறாங்க